எனக்கும் டீ ரொம்ப புடிக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில அடிக்கடிக்கு டீதான் வைப்போம் ஈவ்னிங் டைம் மார்னிங் டைம் எப்படின்னா டீ வந்து பால் நல்லா காய வச்சி மாட்டுப் பால்ல தான் வைப்போம் மாட்டுப்பாலை நல்லா காய வச்சி தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் பால் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அதில் டீ தூள் ஃபஸ்ட்டு போட்டிருவோம் பால் நல்லா கொதிக்க வச்சி டீ தூள் போட்டுட்டு அதுலேயே ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டிருவோம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வரும்போது அப்படியே டீக்காஷ்னோட இறக்கிடுவோம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்ல தான் சுகர் போடுவோம் சுகர் போட்டுட்டு அப்புறம் நல்லா கலக்கி மிங்கில் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம்